ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆமாம் உங்களுக்கு என்ன மீன் வேணுமா ம் ஆ வஞ்சரம் மீனுலாம் இப்போ கிடைக்கும் ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் வெலை அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு கிலோலாம் வந்து எழுநூறுபா ஆயிர்ருபா அப்படி இருக்கும் இப்போ சீசனெல்லாம் மீன் வேணும்ன்னா இப்போ அந்த சீலா மீன் கானாங்கெளுத்தி அந்த மாதிரி மீனுங்களா வாங்கிக்கோங்க அது ஒன்றும் நிறைய முள் இருக்காது அது வந்து கம்மி பைசாவுக்கும் கிடைக்கும் அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே தருவோம் வேளாங்கண்ணியில் வந்து இது ஒரு மீனவர் கிராமம் இல்லையா அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கடல்லேருந்து பிடிச்சிட்டு வரவும் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கொடுக்குறோம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக கேக்கிறீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேணும் கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் என்னென்ன மீன் வேணும் அப்படின்னு எல்லாமே எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு அது எல்லாமே சொல்லிவிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பேக்கேஜி பெட்டிகள்ல போட்டு உங்கள் வீட்டுக்கே அதை க்ளீன் பண்ணி வேணுமா அப்படி வேணும்னாலும் எங்கள்ட்டயே ஆளுங்கெல்லாம் இருக்காங்க ஆமாம் ஆமாம் அவங்க எல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு நீங்கள் பைசா கொடுத்துட்டா போதும் உங்களுக்கு டோர் டெலிவரியே கொண்ணாந்து வீட்லேயே கொடுத்துட்ற மாதிரி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் அப்போதான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு கஸ்டமரா திரும்ப நீங்கள் நிறைய பேருக்கு எங்களுக்கு சொல்லி அனுப்புவீங்க ஓகே ஓகே அப்புறம் டெய்லியும் கூட எங்கள்ட்டயே வாங்கிக்கங்க கடையில் டெய்லியும் இப்போ மத்தி மீன் அதெல்லாம் இப்போ சீசன் மத்தி எல்லாம் நல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அது போல் எறால் நண்டு இப்போது வந்து கனவா நிறைய கனவா பெரிய பெரிய கனவா அதெல்லாம் நல்லா சீசன் இப்போது உங்களுக்கு அதுபோலலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள் ஆ ம் கண்டிப்பாக எவ்வளோ வேணும் என்னன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுங்கள் ஓகே ஓகே தேங்க்யூம்மா